ஆ உள்ளே வாங்க ஏன் வெளியே நிற்கிறிங்க ஆ உள்ளே வாங்க சார் என்ன வேணும் ஆ நீடாமங்கலந்தான் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் கேட்குதா ஆ சொல்லுங்கள் நீடாமங்கலத்தில் இருந்து வரிங்களா ஓகே ஓகே யாருக்கு அப்படிங்ளா ஆ ஆ ஆ இப்போ பா டென்த்தில் நாணுற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துருக்காங்களா ஓகே ஓகே உங்கள் பொண்ணு பேர் சரி ஓகே ஓகே சந்தோஷம் இப்போ வந்து லவல்த்து டுவல்த்தில் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும்ன்னா அவர் அவங்க நாணுற்றி தொண்ணூறுங்கிறது நல்ல மார்க்குன்றதுனால் ஆ ஃபர்ஸ்டு குரூப்பே அவங்க எடுத்துக்கிட்டால் நல்லது பயோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு நல்லா பியூச்சர் இருக்கு ஸோ அதனால் அவங்க அதுலே ஜாயின் பண்ணிக்லாம் ஆ பீஸ் ஸ்டக்ச்சர்லாம் வந்து ஆ பீஸ் ஸ்டக்ச்சர்லாம் ஆபீஸில் சொல்லுவாங்க கேட்டுக்கங்க ஓகே ஆ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் ஒன்று எழுத வேண்டியதாகருக்கும் ஆமாம் அது தான் நீங்கள் இந்த இப்போ டீசி வந்துருக்காதுல ஸ்கூலில் இப்போ தானே மார்க் சீட் வந்துயிருக்கு டீசி வாங்குனதுக்கு அப்புறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கூப்பிடு வந்து ஆ கூப்பிடு வந்து அன்னக்கே வந்து எக்ஸாம் எழுதிவிட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குரூப் எடுத்து போடுவாங்க சரிங்களா ஆ சரி ஓகே இப்போ உங்கள் பொண்ணு ஹாஸ்டலா எப்படி ஹாஸ்டலில் தங்க போறாங்களா பஸ்சு ஓகே ஓகே ஹாஸ்டல்ன்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் ஆ ஆ எல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் அந்தமாதிரி பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சின்னா நீங்கள் வந்து இங்கேயே ஹாஸ்டல்லையே போட்டுக்கலாம் ஆமாம் ஆமாம் நாங்களும் நல்லா பார்த்துக்குவோம் வார்டன் இருக்காங்க அப்புறோம் ஹாஸ்டலில் வந்து நல்லா ரீட் ரீட் பண்ணுறதுக்கு லைப்ரரி இருக்கு பக்கத்துல ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்குலாம் கிரவுண்ட் இருக்கு ஹைஜீனிக்கான ஃபுட் இருக்கு இதெல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் சார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே ஆ